நாங்கள் வந்து சமைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கனா அதுக்கு தேவையான பொருள்லாம் நாங்கள் வந்து காலையில எந்திருச்சசோன்னே முதல்ல காய்யெல்லாம் நறுக்கி வச்சிகிட்டு வெங்காயம் தக்காளி இதெல்லாம் நறுக்கி தனியாக வச்சுகிணும் அப்புறம் குழம்புக்கு வந்து வேணுங்கிற மசாலா பொருள் தேங்காய் அரைச்சி வைக்கிறது இது எல்லாம் எடுத்து எல்லா ரெடியாக பண்ணி வச்சிட்டு தான் போய் அடுப்பு பற்ற வைக்கவே ஆரம்பிக்கிறோம் ஏன்னா பார்த்திங்கனா நம்ம அடுப்பில் ஒவ்வொன்னா வச்சிகிட்டு ஒன்று ஒன்னாக வெட்டிக்கிட்டு இருக்கும் போது டைம் நிறைய எடுத்துக்கும் ஆனால் வந்து ஸ்கூலில் பிள்ளைகளுக்கு சீக்கிரமாக அனுப்புனும் வீட்டுக்கார்ரை வேலைக்கு அனுப்பனும் நம்ம ஒரு பக்கம் வேலைக்கு போகணும் அதனால் வந்து அங்கே போய் நின்றுகிட்டு ஒவ்வொன்னாக செஞ்சிகிட்டு இருக்கும் போது நம்முளுக்கு ரொம்ப டைம் லேட் ஆகுது அதனால் வந்து ஒரு அரை மண்நேரத்தில் வந்து என்னென்ன சமைக்கிறோமோ கோ குழம்புக்கு காய்யி தக்காளி இந்த மாரி எல்லாத்தையும் வெட்டி வச்சிகிட்டு நம்ம போய் அடுப்புகிட்ட நின்னோம்னா டக்குன்னு வேலையாயிரும் அதனால் வந்து நம்ம டென்ஷன் இல்லாமல் பிள்ளைங்களையும் அனுப்பிவிட்டுட்டு நம்ம ஃப்ரீயாக வேலைக்கு கிளம்பலாம் இதனால் நமக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்